ஹலோ பால் சொஸைட்டிங்களா நாங்கள் மூக்கனூரிலருந்து பேசுகிறேங்க நாங்கள் இந்த மாதிரி வீட்டில் ஒரு விசேஷம் வச்சுருக்கங்க கல்யாணம் வச்சுருக்கங்க அதுக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பால் வேணுங்க நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறப்பீங்க நூறு லிட்ரு வருங்களா சரிண்ணா நீங்கள் கறக்கிற பால் நாங்களே வாங்கிக்கிறேங்க அப்புறம் ஒரு நாளைக்கு நூறு லிட்ருன்னால் எனக்கு காலையிலே சாயங்காலம் ரெண்டு நேரம் வருங்க காலையில் மட்டும் நூறு லிட்ரு கறப்பீங்களா சாயங்காலங்க அப்படிங்களாங்க இப்போ நீங்கள் கறக்கிற பால் நாங்களே வாங்கிக்கிறேங்க இப்போ அது எனக்கு அந்த ரெண்டு மூணு நாளைக்கு வேணுங்க அந்த பால் ஆ இல்லைங்க நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்குன்னால் ரெண்டு மூணு நாளைக்கு அதே பால் வேணுங்க இல்லை நீங்களே கொடுத்துருவிங்களா இல்லை வெளியிலிருந்து ஏதாச்சும் வாங்கி கொடுப்பிங்களா பற்றலைன்னா வெளியே ஏற்பாடு பண்ணி கொடுப்பிங்களா அப்படிங்களா சரிங்க அப்புறம் நான் எப்போதுன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேங்க பாருங்க அப்போ நீங்கள் வீட்டுக்கே கொண்டாந்து கொடுத்துருவீங்க ஆமாங்க பசும்பால் தான் வேணுங்க பசும்பால் மட்டும்தான் இது பண்ணுறிங்களா இல்லை வேறு எதுவும் பால் எதுவும் வச்சுருக்கீங்களாங்க அப்படிங்களா இல்லைங்க எங்களுக்கு எருமைப் பாலெலாம் வேண்டாங்க பசும்பால் மட்டும்தான் வேணுங்க அப்படிங்களா இல்லைங்க அங்கே தயிர் பண்ணுறத்துக்கெல்லாம் வேண்டியது இல்லைங்க எங்களுக்கு இதுக்கு மட்டும்தான் வேணுங்க வேணுன்னால் தயிர்க்கியிரு பண்ணுற மாதிரி இருந்தால் வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க நீங்கள் தனியாக இது கொண்டாந்து கொடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறேங்க அப்போ நீங்கள் கொண்டுவந்து கொடுத்தா மட்டும் போதுங்க அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேங்க நீங்கள் கொண்டாந்து கொடுங்க ஆ ம் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவிங்களா அப்படிங்களா சரிங்க அப்போ காலைலேயும் சாயங்காலம் ரெண்டு நேரம் கொண்டாந்து கொடுத்துருங்க ஆ சரிங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறதுங்களா சரிங்க அப்போ நான் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகிறேங்க அப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க சரிங்க